அண்ணே அந்த வல்லத்துக் கிட்டே ஒரு ஆக்சிடென்ட்டு அண்ணே ரெண்டு பசங்கள் தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பானுங்க போல் ஒரு லேடிஸ் மேல் விட்டு அந்த ப அந்த லேடிஸ்ஸுக்கு வந்து ஒரே லட்டு போய்கிட்ருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னால் அழைச்சிட்டு போயிடலாம் போலீஸ் வந்துவிட்டாங்க நம்ம ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வரலை கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வந்துக்கிட்டிருக்கேன் வந்துகிட்ருக்கேங்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் வரலை அதுதான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக அடித்தோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னால் நல்லாயிருக்கும் பாவம் ப்ளெட்டு ரொம்ப போய்கிட்டே இருக்குது அட்ரஸ் வந்து வல்லம் புதூர் ரோடு டபிள் ரோடு பிரியும்லே அந்த ரௌண்டானா கிட்டேக்கையே தான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளெட்டு ஓவராக போய்கிட்ருக்கு ரெண்டு பேர் அவங்கள பிடிச்சிட்டு போலீஸ்காரங்கள் போய்விட்டானுங்க கேஸ் இன்னும் ஃபைல் பண்ணலை வண்டி டூ வீலர் தான் ஒரு லேடிஸ் நடந்து போய்கிட்டு இருக்காங்க காலில் உட் முட்டிக்குள்ளே அடிச்சுட்டானுங்க அவங்க பசங்களோடு பாதயாத்திரை போய்கிட்ருந்திருக்காங்க பழனிக்கு அடிச்சுட்டு போய்விட்டானுங்க